ம் ஆமாம் மேடம் சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது ஓகே மேடம் ஓகே மேடம் இப்போது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க இப்போ கூ க்ளைமேட்டுக்கு ஏற்றாப்ல உள்ள ப்ளேஸ்னு என்னென்னா கொடைக்கானல் வந்து இப்போ நிறையா பேர் வந்து ப்ரிப்பர் பண்ணுறாங்க மேடம் அங்கே வந்து ந க்ளைமேட் வந்து நல்லாயிருக்குன்னு எல்லோருமே சொல்றாங்க நாங்களும் ஒரு ரெண்டு மூணு டீம்மை வந்து கொடைக்கானல் கூட்டிகிட்டு போயிருக்கோம் மேடம் க்ளைமேட் நல்லாருந்துச்சு உங்களுக்கு வந்து கொடைக்கானல் ஓகேவா மேடம் இப்போ வந்து நீங்கள் வந்து கொடைக்கானலுக்கு போகிறோம்னா நீங்கள் எத்தனை பேர் மேடம் போகிறீங்க ஓகே மேடம் எட்டு பேருன்னால் ஒரு நா ஒரு பெரிய கார் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடுவோம் மேடம் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ எத்தனை நாளைக்கு மேடம் தங்கலான்ருக்கீங்க ஓகே மேடம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து நாங்க ஃபைவ் தௌசண்ட் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம் சார்ஜ் பண்ணுறோம் ஓகேவா மேடம் ஒ ஒரு ஒரு நா ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் மேடம் ஓகேவா மேடம் அதுபோக நீங்கள் வந்து வெ சாப் இந்த வந்து நா சாப்பாடு வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக ப்ரொவைட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா இடத்தையும் நாங்கள் சுற்றி காட்டிடுவோம் மேடம் இந்த ஐயாயிர் ரூபாய்குள்ள உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்டா வேறு எதுவும் திங்க்ஸு எதுவும் ஸ்நாக்ஸு இது மாட்டம் வாங்கி சாப்பிட்னா மட்டும் அது வந்து நீங்கள் உங்களோடய விருப்பத்தில் உங்கள் காசில் வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கணும் மேடம் ஓகேவா மேடம் டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்லிருந்து உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் வேணுமா டிஸ்கவுண்ட் பண்ணலாம் மேடம் அதுக்கு மேலே பண்ண முடியாது மேடம் உங்களுக்கு வந்து ஏசி கார் வேணுமா இல்லை நார்மல் ஏசி இல்லாத கார் வேணுமா மேடம் ஓகே மேடம் இப்போ வந்து ஏசி கார்னால் நம்ம இப்போ சார்ஜ் நான் சொன்ன அமௌண்ட்டோடு உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் எக்ஸ்ட்டா வரும் ஓகேவா மேடம் இப்போ வந்து நாங்கள் கொடைக்கானல் வந்து உங்களை கூட்டிகிட்டு போனோம்னா உதாரணத்துக்கு என்னென்ன இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம்னு சொல்கிறேன் இப்போ வந்து சில்வர் வாட்டர் ஃபால்ஸு நா டால்ஃபின் நோஸ்ஸு குணா கேவ்வு இந்த மாட்டம் ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது நாங்கள் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயி கவர் பண்ணிடுவோம் மேடம் ஓகேவா மேடம் ஓகே மேடம் உங்கள் ஓகே மேடம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலாம் மேடம் நம்பள்கிட்ட கார் எப்போயுமே அவைலபிளாக இருக்கும் நிறையா கார்ஸ் இருக்குது நீங்கள் வந்து டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த நம்பருக்கு மெஸேஜ் பண்ணுங்கள் மேடம் நான் உங்களுக்கு வேறு டீட்டெயில்ஸ் வேணுமா சொல்கிறேன் ஓகேவா மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்